அது ரொம்பவுமே இதாக இருக்குது நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து சாங்ஸ் கேட்கணும் அந்தமாதிரி ஹெட்செட் ரெஃபர் பண்ண வேண்டியதாக இருக்குது அந்த அதனால நான் போடவேண்டிய ஹெட்செட் வந்து டக்குன்னு ஒரு மணி நேரத்திலயே சார்ஜ் குறஞ்சகாட்டியும் அது எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப இதாருக்குது நான் எங்காயாச்சும் வெளியே போனாலும் டிராவல் பண்ணும்போது ஒரு ஹெட்செட்டை வந்து நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன் பட் எனக்கு ரொம்பவுமே சார்ஜ் குறையிறங்காட்டியும் நான் இந்த ஹெட்செட்டை ஏன்டா வாங்கினோம் அந்த மாதிரிலாம் எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு அதனால வந்து அந்த ஹெட்செட் வந்து ரொம்பவுமே யூஸ் பண்றதுக்கு இப்போ எனக்கு ரொம்ப தோணவே மாட்டேங்குது